பழைய தலைமுறைன்னா அந்த நேரத்துலலாம் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நில வயித்துக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருந்துது அதேமாதிரி துணி துணிமணிக்கு கூட ரொம்ப கஷ்டம் ஒரு துணியை வச்சிக்கிட்டு ஒரு புடவைய வச்சிக்கிட்டு அதுவே துவச்சிப் போட்டு அதுவே கட்டிக்கிட்டு அந்த ஒரு புடவையவே ரெண்டாக கிழிச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க பணம்ன்றது வந்து அப்போ வந்து பணத்த பார்க்கணுன்னாவே ரொம்ப கஷ்டம் பணம் வந்து அப்போலாம் பத்து பைசா அஞ்சு பைசா நாலனா அம்பது பைசான்ற மாதிரி தான் இருக்கும் இப்போலாம் இந்த தலைமுறைக்கெல்லாம் நூறுரூவா எரநூறுரூவா ஆயிரரூவான்றது தான் இந்த தலைமுறை பழைய தலைமுறை வந்து பத்து பைசா அஞ்சு பைசா தான் அதே மாதிரி ஒரு நடுத்தர தலைமுறைன்னா இப்போ நடுத்தரமாக இருக்கிறவங்கன்னா அன்னன்னைக்கு சம்பாதிக்குவோம் அன்னன்னைக்கு வயித்துக்கு சாப்பிடுவோம் அது வந்து மிச்சம் மீதி படுத்தி வைக்கணும் என்ன நான் நாளைக்கு நாளைய தலைமுறைக்கு வ அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து வராது அது வந்து தான் நடுத்தர த தலைமுறை அப்படியும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு அதுக்கு பின்னாடி இப்போ வந்து இந்த டிரெண்டிங் எல்லாம் வசதி வாய்ப்பு தான் ஒரு ஒரு துணி ஒ ஒரு துணி மணின்னாவே அப்போலாம் ரொம்ப கஷ்டம் இப்போலாம் உடம்பு மேலே போடுற துணி மணிகளே வந்து நிறையா அஞ்சு ஆறு இந்த மாரி டசன் கணக்கில் தான் ஒரு பீரோ நிறையா நிறஞ்சிருக்கா அதே மாதிரி பணம் வந்து லட்சரூவா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாரி வந்து பணம் வசதி அந்த மாரியும் பழைய இப்போ பழைய தலைமுறை நடுத்து நடுத்தரம் இப்போ வந்து இரண்டுக்கும் வேறுபாடு இரண்டையும் கையாள உங்கள் அனுபவத்தை பற்றி எங்களிடம் கூற முடியுமான்னா கண்டிப்பாக ச பேசலாம் அந்த தலைமுறைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து இப்போ ஒவ்வொரு சிறுகச் சிறுக சேர்த்தி அத வந்து பெருசாக்கின பின்னாடி தான் இப்போ ஓரளவுக்கு நல்லாவும் வாழ முடியுது அதுலையும் நம்ம வாழ முடியுதுன்னா அப்போ வந்து பெண்கள் வந்து வீட்டோட இருப்பாங்க ஆண்கள் மட்டும் தான் சம்பாதிக்க போவாங்க இப்போலாம் பெண்கள் ஆண்கள் இரண்டு பேரும் சரி சமமாக தான் போய் வேலை செய்யறதுனால குடும்பம் பிள்ளைங்க அப்படின்றத வந்து சமாளிக்க முடியுது